முதன் முதல்ல வரைய தொடங்கும்போது மக்கள் செய்கிற தவறு என்னவென்றால் பென்சிலாலேயோ ப்ரெஷ்ஷாலேயோ அழுத்தி வரைஞ்சிடுறது அதுக்கப்புறம் அழிச்சி போடுவது போதுமான அளவு இடம் பற்றாமல் படங்களை ஒரு அளவு தெரியாமல் வரைவதுதான் மிஸ்டேக்கு படம் வரையும்போது ஒரு அளவு சதுரமாக கட்டம் போட்டுக் கொண்டு அதில் அதன் படி வரைவது தவறு இல்லாமல் வரையலாம் ஒரு நல்ல ஓவியராக மாறுவதுக்கு குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது ஆகும்